ஆ ஆ ஆ சார் ட்ராவல் ஏஜென்சியா நீங்கள் ஆ இல்லை சார் நான் இப்போ மதுரையில் இருக்கேன் மதுரையிலேருந்து நான் டெல்லி சைடு வந்து போக வேண்டியது இருக்குது ஒரு டூர் மாதிரி எனக்கு கொஞ்சம் லீவ் மாதிரி கிடச்சிருக்கு அதுதான் டெல்லியெலாம் சுற்றி பார்க்கணுன்னு இருக்கேன் அதுதான் உங்கள் பேக்கேஜ் வந்து டெல்லியில் வந்து இங்கேருந்து ஃப்ளைட்டு டிக்கெட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அங்க கேப் ஒரு மூணு ன ஒன் வீக் கூட வச்சுருங்க ஒன் வீக் வரைக்கும் நாங்கள் அங்கிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சைடு டெல்லி சைடு ஆ ஆ இல்லை அதுதான் பட்ஜெட்டு நீங்கள்தான் சொல்லணும் பட்ஜெட்டு ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் வந்து எனக்கு ஒரு தோராயமாக ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்துடுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு நாள் பேக்கேஜ் மாதிரி நான் த கரெக்டாக அங்கே பிக்கப் பண்ணுறக்கு ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறக்கு கேப்பிலேருந்து அந்த கேப்பையே எனக்கு ஒரு ஒரு ஒன் வீக் இருக்கிற மாதிரியும் அது போக ஹோட்டல் சாப்பாடு ஆமாம் சார் கண்டிப்பான முறையில் ஒரு கைடு வேணும் சார் எனக்கு அங்கே போனன்னே கேப்போடு சேர்த்து கைடு வந்துடணும் கைடு வேணும் ஆ ஆ சார் மேக்ஸிமம் ஃபிப்ட்டீன் தௌசண்ட் வருங்றீங்களா சரி சார் சரி சார் ஒன்றும் பிரச்சின இல்லை சார் ஆள் மட்டும் கொஞ்சம் கரெக்டான ஆளுங்களாக சூஸ் பண்ணீங்கன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தமிழ் தெரிகிற ஆளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுமாதிரி கைடு வேணும் தமிழ் தெரிஞ்ச ஆளாக அப்படியே ஆ நான் கன்ஃபார்ம் டேட் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் சார் லீவ் கேட்டிருக்கேன் கம்பெனிலேருந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்ம் இல்லைனா ஒரு நாள் ரெண்டு நாளில் மிஸ் ஆகுமே தவிர இல்லை நான் ஒரு ஆள்தான் சோலோவாகதான் சுற்றணும் சோலோ சோலோ ரைட் வரேன் நான் ஃபேமிலியெலாம் கிடையாது சோலோவாகதான் சு சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிலீஃப்காண்டி வரேன் ஆக்ரா தாஜ்மஹால் ஃபஸ்ட் டேவே தாஜ்மஹால் போயிடணும் சார் அப்புறமா மிச்சம் இருக்க ஏரியா அங்கனகுள்ளே இருக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மிச்சம் அடுத்த அடுத்த நாளில் பார்த்துக்கலாம்

ஆ ஆமாம் சார் ஒன் ஒன் வீக் சே சரிங்க சார் சரிங்க சார் நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் டேட் சொல்லிடுறேன் எனக்கு அமௌண்ட் ஒன்றும் பிரச்சின இல்லை நான் உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் முதல்ல புக் பண்ணிவிடுங்க சார் அதுதான் நான் சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் எப்படியாது புக் பண்ணிவிடுங்க நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் இங்கே ஆ சரி சார் சரிங்க சரிங்க தேங்க் யூ